பாரம்பரிய விவசாயம் வந்து கம்பு சோளம் கேழ்வரகு இந்த மாரி பயிரிட்டு விளைச்சல உண்டாக்கினாங்க அப்போ மானாவாரி பயிர்களை அது எல்லாம் அதாவது கம்பு சோளம் கேழ்வரகு இப்படி எல்லாம் இதெல்லாம் தினை இது இதெல்லாம் போட்டு அந்த மானாவாரி பயிரை வந்து நல்லா மகசூல் கிடைச்சிச்சு அப்போது இப்போது வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து எல்லா காடு இருக்கிறவன் வந்து விற்கிறதுக்கு பார்க்குறாங்க ப்ளாட் போடுகிறாங்க மில்லு கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க அந்த விவசாயத்தில் வந்து எந்த பலனும் இல்லைன்னு சொ சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை வந்து ஒரு கோடிக்கு கேட்குறாங்க அந்த ஒரு கோடியை நாம் எப்படி சம்பாதிக்க முடியும் ஒட்டுக்காக சம்பாதிக்க முடியாது அதனால் காட்டை கொடுக்குறாங்க அதை வாங்கி பேங்க்கில் போட்டு ஏதோ வட்டி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கலாம் இப்படி தான் போய்கிட்ருக்கே ஒழிய இன்றைக்கி இந்த உலகம் நாகரீகமாகிடுச்சி நாகரீகத்தினால விவசாயத்தை வந்து ஒழுங்காக பராமரிப்பு பண்ணுறதில்ல விவசாயம் எல்லாம் தஞ்சாவூர் இப்படிதான் கும்பகோணம் இப்படிதான் விவசாயம் எல்லாம் அதாவது ஆற்று பாசனத்தை அவக வந்து நல்லா பயிர் பண்ணுறாங்க அவங்க பயிர் பண்ணயில் வந்து காலத்தின் கோலத்தினால மழை வந்து புயல் வந்து அடித்து அவங்களுத வந்து உற்பத்தி இல்லாத போயிடுது உற்பத்திக்கு வந்து அறுவடை சமயத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் அழிஞ்சு போயிடுது அதை உணவு தானியம் வந்து பற்றாக்குறையாகிருது ஆனால் இந்த கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து இப்போ வந்து யாரும் பயிரிடுறதில்ல என்ன காசு வரும் அந்த மாதிரி பயிரைத்தான் வா இடுறாங்க அதனால் அவங்கள பொறுத்தவரையும் ஒரு சிலதுக்கு அது போதுமான வருமானமாக இருக்கணும் மற்றவிகளுக்கு எல்லாம் சும்மா கிடந்தா கிடந்துட்டு போகுது அதுக்கு யார் உழுது ஒட்டுண்ணி அதிகமாக இருக்குது ஆள் பற்றாக்குறை கூலி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்ருக்குது அதனால் அது கிடந்தா கிடந்துட்டு போகுது ஆடு மாடு மேய்ச்சுட்டு போகலாம் அப்படின்னு விடுறாங்க ஆனால் இதை வந்து விவசாயத்தில் வந்து இன்றைக்கி நாட்டமே கிடையாது தஞ்சாவூர் தட்ட மற்ற இடமெல்லாம் ஒன்றும் கிடையாது